யோகாசனம்னா நாங்கள் காலையில் எழுந்து அதுக்கு முன்னே அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அப்படி தான் பண்ணுவோம் இப்போன்னா நாங்கள் கொஞ்சம் நேரமாக பண்ணுறோம் அது இருபது நிமிஷம் அரை மணிநேரம் அப்படி பண்ணுறோம் ஃபஸ்ட்டு பத்மாசனம் பண்ணுவோம் அப்புறம் சூரியம்சனம் பண்ணுவோம் அதுக்கப்புறம் வீரபத்ராசனம் பண்ணுவோம் அதுக்கப்புறம் ஏதா கொஞ்ச உடம்பு இதெல்லாம் பண்ணிணோன்னா நம்பளுக்கு உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் மன அமைதியை தரும் அதனால் நாங்கள் தினைக்குமே காலையில் எழுந்து அந்த ஆசனத்தை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மற்றதுல்லாம் நாங்கள் செய்வோம் இது ரொம்ப எங்களுக்கு மன அமைதியை தருது உடம்பு ஆரோக்கியத்தை தருது அதெல்லாம் எங்களுக்கு நல்லா இருக்குது ஆசனம் பண்ணிணோன்னா எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த நல்லா இருக்குது